பாலிவுட்லையும் ஹோலிவுட்லையும் பார்த்தோம் அபப்டின்னா நிறைய ஃபை ஃபேஷனாக இருக்குது ஃபேஷனான ட்ரெஸ்ஸை இது பண்ணுறாங்க சூப்பராக மேக்கப் பண்ணுறாங்க ட்ரெண்டிங்காக இருக்காங்கள் எல்லாருமே அதெல்லாம் பார்க்கமோது இந்தியாவில உள்ளவங்களுக்கும் ஓகே இதை மாதிரி ட்ரெஸ்லாம் வியர் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா கொஞ்சம் இருக்குது ஸோ எனக்கு வந்து ஆடைக்காக மட்டுமே இல்லை ஒரு மேக்கப்க்காக மட்டுமே நான் பார்த்த படங்கள் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஈர்க்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லும்மோது நான் பொன்னியின் செல்வன் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா அதில் இருக்கிற வந்து ஒரு ஒரு மேக்கப்பும் சரி குந்தவை போட்டிருந்ததும் சரி நந்தினி போட்டிருந்ததும் சரி அந்த ட்ரெஸ்ஸு அவங்க போட்டிருந்த ஆர்னமெண்ட்ஸ் அதெலாம் பார்க்கமோது ஆசையாக இருக்கும் வாவ் இவ்வளோ அழகாக இருக்காங்கள் அப்படின்னு அதைமாதிரி அங்கே இருந்த ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கும் சரி ஆப்ட் ஆகுற மாதிரி எக்ஸேக்ட்டாக மேக்கப் மேன் வந்து அவ்வளோ ஓர்க் பண்ணியிருந்தாங்கள் அவங்களோட ஆடைகளும் அந்தளவுக்கு அழகாக இருந்திருக்கு ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில பார்த்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து தைக்கணும் இல்லை நம்மளை வந்து அந்த அத உருவாக்குறத்துக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சது அப்படின்னா நிறைய ப்ளவுஸ் டிசைன் தான் சூப்பர் சூப்பரான ப்ளவுஸ் டிசைன் அதெல்லாம் வந்து நிறைய மூவீஸ்ல பார்த்துருக்கேன்ல நயன்தாராவே நிறையா இது பண்ணிருக்காங்கள் அதேமாதிரி தமன்னா யூஸ் பண்ணுற ட்ரெஸஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஏதோ ஒரு மூவில ரெட் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணிருப்பாங்கள் லாங் ஃப்ராக் அதை பார்க்கமோது சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வெள்லேருந்து துணி வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் கொஞ்சம் சொதப்பிடுச்சு பட் ஆனால் எனக்கு அது ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு ஸோ இதை மாதிரி சினிமாவில காட்டுற துணிகளும் அதில் இருக்கிற டிசைன்களும் பார்க்கமோது நம்மளே வடிவமைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையும் நமக்கு தோன்றுது நானும் நிறைய தடவை ட்ரையும் பண்ணியிருக்கேன்